ஹலோ ஸ்விகி ஆஃபீஸுங்களா நான் சுவாமிநாதன் என்ஜிஓ காலணிலேந்து பேசுகிறேன் நான் ஃபுட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இன்னும் வரல அது நான் அந்த தம்பி எனக்கு ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வீட்டு அட்ரெஸ்லாம் கேட்டார் நான் கரெக்டாக ரூட்லாம் சொல்லிவிட்டேன் ஆனால் இன்ன வரைக்கிலும் வரல திருப்பி நான் ஃபோன் அடித்து பார்க்குறேன் அவர் ஃபோன் ஸ்விட்ச்சுடு ஆஃப்பில் இருக்குது அவர் என்ன வண்டிகிது எதனா ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லை எதனா ரூட்டு மாதிரி போயிட்டாரா என்னங்கிறது இன்னும் தெரியல நான் கிளியராக தான் அட்ரெஸ்லாம் அவருக்கு சொல்லியிருந்தேன் ஆனால் இன்ன வரைக்கிலும் இன்னும் வரல அது பசங்களாம் சின்ன பசங்களாக இருக்காங்க கொஞ்சம் ஆனால் பசிக்கிதுன்னு அழுதுட்டு இருக்காங்க நான் ஃபுட் ஆர்டர் பண்ணியே ஒரு மணிநேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி அதனால் தான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் தான் உங்கள் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது உங்கக்கூட இருக்கிற ஆளுங்களை யாராவது அங்கே அனுப்பி அந்த ரூட்டில் எதனாச்சும் அவருக்கு எதனா பிரச்சினையா இல்லை வண்டி எதனா பழுதடைஞ்சிடுச்சா என்னங்கிறத கொஞ்சம் பாருங்க கொஞ்சம் சீக்கிரமாக அந்த ஃபு உணவ வந்து எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சுங்கன்னா பரவாயில்லையா இருக்கும் ஏன்னால் அந்த சின்ன பசங்க தூங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அது வேஸ்ட்டாக போயிரும் அதுக்காக தான் நான் திரும்பி அடிச்சுருக்கேன் கொஞ்சம் சிரமம் பார்க்காம என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ஃபோன் அடித்து சொல்கிறீங்களா என்னோடய நம்பர் இந்த இப்போ நீங்கள் பேசிட்டுருக்கீங்க இல்லையா இந்த நம்பர் தான் அதனால் எனக்கு கொஞ்சம் என்னெனான்னு மட்டும் கேட்டுகிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக கொஞ்சம் தகவல் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைன்னா நான் இல்லைன்னா வேறு கேன்சல் பண்ணிகிட்டு வேறு ஃபுட்டாவது ஆர்டர் பண்ணுவேன் அதுதான் என்ன பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட ஒரு த கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சுட்டு என்னெனான்னு பாருங்க கரெக்டாக அவர் ஒரு பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து தான் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு பழைய பஸ் ஸ்டாண்டுலேருந்து நம்ம வீடு பக்கம் தான் ஒரு பத்துலேந்து பதினைஞ்சி நிமிஷத்தில் வந்துடலாம் ஆனால் அவர் இப்போ வந்த நேரத்துக்கு இந்நேரம் வந்துருக்கணும் ஆனால் அரை மணிநேரங்கிட்ட ஆகிருச்சி அதுதான் என்ன தகவலுங்கிறத கொஞ்சம் விசாரிச்சுட்டு எனக்கு தகவல் கொடுங்க பார்ப்போம்